எங்கள் டிஸ்டிக்கில் சுற்றுலா வந்து பயணிகள் பார்க்க வந்து ஒகேனக்கல் வந்து நியராக நியர்பையாக இருக்குது ஒகேனக்கல்லேருந்து இந்த கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஒகேனக்கல் டூரிஸ்ட் பிளேசு சுற்றி பார்த்துட்டு அங்கேயே தங்கி ரூம் எடுத்து தங்கி கூட சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் லோக்கல் ஏரியாவில் லோக்கல் ஏரியாவில் சுற்றி பார்க்குற மாதிரி இடம் வந்துனால் தொல்லக்காது இருக்குது அதுக்கு அப்புறம் நியர் எங்கள் டிஸ்டிக்குள்ளேனா தீர்த்த மலை இருக்குது தீர்த்த மலைக்கும் நல்லா இது அதுக்கு அப்புறம் இன்னொன்னு டூரிஸ்ட் பிளேஸ்னால் கூட கால பைரவர் கோயில் இருக்குது அப்புறம் முதமெட்டு ஆஞ்சனேயர் கோயில் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்குலலாம் நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு கம்பல்சரி இந்த இந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் கண்டிப்பாக இது வருன்னாங்க அப்புறம் இரமத்தூர் கூட நிறைய பேர் போயிட்டு அங்கே இருந்து குளித்தா நம்ம இது தோஷம் கழியும் அப்படினு காவிரிப் பட்டணத்தில் இருக்கிற தென்பெண்ணையாறு அந்த மாதிரி ஆற்றுக்கு எல்லாம் போய் கூட குளித்துட்டு வராங்க அந்த மாதிரி இடத்துக்கு அதிகம் மாரி டூரிஸ்ட்டெல்லாம் போறதினால இந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பாக போகலாம்னு நிறைய என்னுடைய சஜஷன் இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம்